எங்கள் ஏரியா சைடு பார்த்தீங்கனா கொடிவேரி இருக்குது கொடிவேரி வந்து நிறையா இடத்துலருக்குற மக்கள்லாம் வந்து கொடிவேரி வந்து விசிட் பண்ணுறாங்க ஏன்னா அங்கே வந்து தண்ணி வந்து வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வரதுனால அங்கே வந்து குளிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ நிறையா பிபல்ஸ் வந்து வராங்க தென் பவானி சாகர் டேம் அங்கே போய் பார்த்தீங்கனா பார்க் இருக்குது பார்க்கில போய் ஜாலியாக சுத்தி பார்க்குறதுக்கு நிறையா பிபல்ஸ் வந்து வருவாங்கள் தென் பைக் ரைடர்ஸுக்கு வந்து ரொம்பமே பிடிச்ச பிளேஸா கடம்பூர் இருக்குது ஏன்னால் அங்கே போய் பைக்கில் ட்ராவல் பண்ணுறப்போ பைக் ஓட்டுறப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் வியூவ் பாயிண்ட்லாம் நல்லா இருக்கும்